நம்ம சமையல் அறையில் வந்து கரப்பான் பூச்சி பூச்சி இந்தமாதிரி இதெலாம் வர்ராருந்தா நம்மளுடைய சமையல் அறை சுத்தமாக இல்லைனு அர்த்தம் நம்ம வந்து அந்தமாதிரி நம்ம வச்சுக்க கூடாது நம்ம சாப்ட வந்து சாப்பாட்டு பாத்தரத்தை வந்து அந்த எச்சில் தண்ணியல்லாம் கீழே ஊற்றிடணும் நம்ம கை கழுவின தண்ணியல்லாம் கீழே ஊற்றிடனும் ஊற்றிட்டு தட்டை வந்து வேறே இடத்துல வந்து ஒரு டப்பில் வச்சு வச்சுடனும் தனியாக சமையல் வந்து எப்பவுமே சமச்சு முடிச்சோனே நம்ம நீட்டாக க்ளீனாக துடச்சி வச்சுக்கணும் அதை மாதிரியே வந்து நம்ம கழிவறை போனாலும் நல்ல தண்ணி ஊற்றணும் அதை விட நம்ம வந்து அந்த லிக்யூடு வந்து எதாச்சம் இருந்துச்சுனா நா வாசனை திரவியங்கள் வந்து அதிகமாக அதில் ஊற்றிட்டம்னா நமக்கு வந்து பல்லி கரப்பான் பூச்சி இந்தமாதிரி வரவே வராது எப்பவுமே நம்ப வந்து அடுப்படி வந்து நம்ம கிட்சன் நம்ம வந்து சுத்தமாக வச்சுகணும் எப்பவுமே நம்ம வந்து ஏன் நம்ம வந்து ஒரு வேலை முடிச்சோனே அதை நம்ம துடச்சி நீட் பண்ணி அதை வந்து நம்ம குப்பை எதுவுமே இல்லாமல் நம்ம வச்சுருக்கணும் அடுப்படியில் வந்து குப்பைகள் வந்து நம்ப வைக்கவே கூடாது நம்ப வந்து வெளியில்தான் குப்பையல்லாம் வைக்கணும் உள்ளே வந்து வச்சோம்னாவே நமக்கு வந்து பூச்சி அதிகமாக வர ஆரம்மிச்சுடும் சுத்தம் இல்லாமல் நம்ப வீட்ட வந்து துடைக்காம அடுப்படியை வந்து கீழே தண்ணி சேர்ந்து நின்னுச்சுனாலும் அந்தமாதிரி வரும் நம்ப வந்து அதனால் எலி வந்து நம்ப சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து மூடி வைக்கணும் எப்பவுமே இல்லைனா வந்து கரப்பான் பூச்சி எலி வரும் எலி வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் அதனால வந்து நம்ம வந்து பொருளை வந்து நம்ப பொருள் ஒரு இடத்துல வைக்கிறோம் அப்படினாதா அந்த பொருள் திருடுறதுக்குதான் வந்து எலி வருது அப்போ வந்து நம்ம அந்த இடத்துல அந்த பொருளை வைக்கக் கூடாது ஒரு பொருள் வச்சோம்னால் மூடி வச்சுடணும் கரப்பான் பூச்சியும் அதிகமாக வரும் ஏன்னா அந்த கரப்பான் பூச்சி வந்துச்சுனால் அது நம்மளை அதை சீக்கரமாகவே அழிக்கவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு கரப்பான் பூச்சி வந்து பெருக்கெடுத்து வரும் அவ்வளோ அழகாக நிறையா வந்துரும் கொச கொசன்னு பூச்சியாக அதனால் வந்து நம்ம பார்த்துதான் வச்சுக்கிணும் நம்ம வந்து எலி வந்துச்சுனால் குட்டி போட்டு ஒரே நார அடித்திடும் அதனால வந்து நம்ப வந்து எப்பவுமே வந்து நம்ப சாப்பிட்ற சாப்பாடு நம்ம திங்கிற தீனிகள் எல்லாமே தின்பண்டம் எல்லாமே வந்து நம்ம பார்த்து ஒழுங்காகதான் மூடி வைக்கணும் எப்பவுமே நம்ம சின்ன அடுப்படிகளில் சின்ன சின்ன ஓட்டைகளெலாம் இருந்தால் நம்ம வந்து அத அடைத்து வச்சுடணும் நம்ம அடுப்படி கழிவறை எல்லாமே நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்பத்தான் வந்து எலிகள் கரப்பான் பூச்சிகள் இதெலாம் வராது இதை வந்து நம்ப இதை செஞ்சோம்னால் நம்ம பயப்படவே வேணாம் நம்ம வந்து நோயற்ற வாழ்வாக நம்ம இருக்கலாம் நம்ம வந்து ஏன்னா வந்து இதெல்லாம் இருக்கிறனால தான் நமக்கு நோய்கள் அதிகமாக வருது இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்தால் நம்ம வந்து நல்லபடியாக இருக்கலாம் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக இருக்கலாம்